தண்ணீரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்க பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நார்மலான விஷயம் நம்ம எல்லோத்துக்கும் தெரிஞ்சது பாயில் பண்ணுறது அதாவது பாயில்னா என்னென்னா நம்ம ஸ் தண்ணியை எடுத்து சுட வெக்கிறது சுட வெச்சால் அதில் இருக்க கெட்டத் தன்மை எல்லாம் ஆவியாக பறந்து போய்ரும் ஸோ அதனால் நம்ம வந்து நல்ல நீரை வந்து ஸ் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்க் தான் இது வந்து பலம் பலம் காலத் காலமாக பண்ணிட்டு வர்ற விஷயந்தான் வந்து இந்த இந்த இந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த யூவி ஃபில்ட்ரேஷன் அப்படி ப்யூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தேட் வந்து நம்ம பண்ணுவோம் இதில் என்னென்னா நம்ம தேவையில்லாத நச்சுப் பொருட்கள்லாம் வந்து யூவி ரே மூலிமா அது வந்து க சாகடிச்சுடும் ஸோ அதனால் நம்ம நல்ல தண்ணியை குடி குடிக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து இது எல்லா வீட்லேயும் இந்த இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் எல்லோருமே யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா இந்த ஆர்ஓ அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மோஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தேட் இதில் என்னென்னா இந்த மோட்டரே வந்து எலெக்ட்ரிக்கல் கரண்ட்டு மூலிமா எல்லா தண்ணியும் ஃபில்டர் பண்ணி நல்லவிதமாக நம்மளுக்குத் தருது இந்த இந்த ஒ விஷயம் தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் இல்லாமல் மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வாட்டர் பியூரிஃபிகேஷன் இல்லை அயோடின் மெத்தேட் இந்த மாதிரி குளோரிஃபிகேஷன் இந்த மாதிரி மெத்தேடுலாம் வந்து நிறைய இருக்குது எல்லாமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லை இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் வந்து என் நம்ம வீட்டில் எப்படி நீரை வந்து ஸ் பாதுகாக்க சுத் சுத்தம் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தண்ணி வந்து டேப்பில் வருதுன்னா நம்ம ஒருத்த ஒரு ஒரு நார்மல் துணியை வெச்சு அதை கட்டிட்டோம்ன்னா நம்மளுக்குத் தேவையில்லாத டஸ்ட் ப த தேவையில்லாத பொருட்கள் இல்லை தேவையில்லாத விஷம்லாம் வந்து அந்த துணியிலேயே வந்து தங்கிவிடும் அதனால் நம்மளுக்கு நல்ல தண்ணி மட்டும் தான் நம்மளோடய நம்ம நம்மக்கிட்டே வரும் ஸோ இது தான் வந்து இருக்கிறதுலேயே எளிமையான மெத் வே அப்படின்னு நான் சொல்வேன்